ம் வாங்க சார் சொல்லுங்க ம் எல்லாமே போடுறோம் சார் ஃபர்ஸ்ட் நீங்கள் பயோமெட்ரிக் வைச்சுருக்கிங்களா இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பெர்ஸ் எல்லாம் வைச்சுட்டாங்களா ஆ இப்போது பயோமெட்ரிக் நீங்கள் வைச்சா தான் ஆதார் கார்டு அதாவது உங்கள் ரேஷன் கார்ட்டில் வந்து ஆதார் கார்டு வந்து லிங்க் பண்ணணும் சார் ஸோ எல்லாத்துலேயுமே பயோமெட்ரிக் வைச்சு ஆகணும் உங்களோடய ஃபேமிலி மெம்பெர்ஸ் எல்லாேர்தையும் வச்சுருக்கிங்களா உங்கள் ஸ்மார்ட் கார்டு கொடுங்க ம் ஓகே சார் இப்போது உங்களது மட்டும் நீ நீங்கள் வச்சுருக்கிங்க போலேயே ஆ ஓகே சார் ஃபேமிலி மெம்பெர்ஸ் எல்லாேர்க்கு இந்த மந்த் எண்டு குள்ளே வர சொல்லுங்க இந்த மந்த் எண்டு குள்ளே முடித்தாகணும் இந்த அதுதான் அ இப்போது ரேஷன் கார்டில் வந்து ஆதார் கார்டு வந்து லிங்க் பண்ணணும் சார் அதுக்காக ஃபேமிலி மெம்பெர்ஸ் ரேஷன் கார்டில் யார்யார் நேமெலாம் இருக்கோ அவங்க எல்லாேருமே பயோமெட்ரிக் வைக்கணும் ஓகேங்களா ஓகேங்களா இந்த மந்த் எண்டு குள்ளே வந்து பண்ணுங்க

ஆ ஓகே சார் இந்த மந்த் எண்டு குள்ளே ஃபினிஷ் பண்ணிவிடுங்க ஆ ஓகே சார் தேங்க் யூ